மீனவ ஜாதிகள் அப்படினா வந்து கிறிஸ்டின்னு அப்புறம் கிறிஸ்டின் மக்கள் தான் வந்து அதிகமாக வந்து மீன் பிடிப்பாங்க அங்கே அவங்க அவங்கதான் அதிகமாக மீன் பிடிப்பாங்க அவங்க கூட ஜாதி அதை வேறுபாடுலாம் எதுவும் இல்லை எல்லா மக்களும் நம் மனுசனுங்க தான அதனால எல்லார்க்கூடயும் ஒற்றுமையா ஒற்றுமையாக வாழ்கிறது வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எந்த ஒரு சண்டை எதுவும் வராது மீனவர்கள் வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படினா கிறிஸ்டின் வந்து என்னென்ன பண்டிகை கொண்டாடுகிறாங்க அவங்க வந்து கிறிஸ்மஸ் புனித வெள்ளி அந்த மாதிரி சர்ச்சிக்கு போகிறது அந்த சண்டே ஆனால் ஞாயிற்று கிழம ஆனால் சர்ச்சிக்கு போகிறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அவங்க பண்டிகையாக கொண்டாடுவாங்க மீனவர்கள்னால் வந்து அவங்க வந்து கிறிஸ்டின் தான் அதிகமாக இருப்பாங்க